உள்ளூர் விளையாட்டுக்கள் தாயம் பல்லாங்குழி கில்லி குண்டு விளையாடுதல் இதெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுவாங்க இந்த பல்லாங்குழிங்கிறது ஒரு ஐந்து காயின்ஸ் விழுந்தால் அது பசுன்னு எடுத்துக்கலாம் நம்ம பக்கம் இருக்கிறத பசு அப்படினு எடுத்துக்கலாம் அதே கையில் பெரிய ஒரு குழியில் நிறைய காயின்ஸ் இருந்தால் அது எடுத்து ஒவ்வொரு குழியிலையாக போட்டு வரும்போது லாஸ்ட் குழியில் முடிஞ்சு பக்கத்தில் இருக்கிற குழி ஓட்டையாக இருந்தால் அதை அதில் துடச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற காயின்ஸுகளை எத்தனை காயின்ஸ் இருந்தாலும் அப்படியே நாங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் விளையாட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களை வந்து ஒன்றிணைக்கிற சமூக விளையாட்டுனால் ஃபுட் பாலு கபடி இது நோம்பு தை நோம்பு அப்போது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வச்சு அது அந்த விளையாட்டை இப்போது பக்கத்து ஊர்க்காரர்லிருந்து எங்கள் உறவினர்கள் வரைக்கும் வந்து ஒன்றிணைந்து நாங்கள் அதையே பார்ப்போம் அது பார்க்க ஃபைனலுங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாமே இது பண்ணுவோம் பொழுதுபோக்குங்கிறது இந்த விளையாட்டை எல்லாம் பார்த்து நாங்கள் ஆளுக்காளுக்கு பேசிக்கிறதும் பண்ணுறதும் தான் எங்களோடய பொழுதுபோக்கு சமூக பாரம்பரியமுனால் நாங்கள் தை நோம்பு அப்போது இரணிய நாடகம் குழந்தைங்க பாப்பு பெண்கள் கும்மி அடிக்கிறதுலேருந்து வீட்டில் ஒரு முறுக்கு சுடுறதுலேருந்து ம பலகாரங்கள் செய்யறது இது எல்லாமே அன்றைக்கி பக்கத்துக்கு வீட்டுக்கு அது எல்லாம் கொடுத்து வாங்குவது எங்களுடைய ஒரு பாரம்பரியமான வேலைகள் மூடப்பட்ட சாலைகளில் கபடிங்கிறது நல்ல வச்சு விளையாட்றதுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும் எந்த ஒரு வண்டி வாகனங்கள் வராது நம்ம பாட்டுக்கு நம்ம அதையே விளையாட்றக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதுவும் அப்படிதான் ஒரு ஃபைனலுங்கும்போது பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் அதனால எல்லோரும் சேர்ந்து அதையும் போய் பார்ப்போம் புத்தக கண்காட்சிங்கிறது எங்கள் ஊரிலயே புத்தக கண்காட்சி வந்தது அதில் பலவிதமான புத்தகங்கள் வைச்சிருந்தாங்க அதில் எங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது இந்த கண்ணதாசன் பாடல்கள் கண்ணதாசன் கதைகள் குமுதம் விகடன் இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் விரும்பி பார்ப்போம் குழந்தைங்க வந்து சிறுவர் மலர் இதெல்லாம் பார்ப்பாங்க அது எடுத்துகிட்டு வந்து படிக்கவும் செய்வாங்க நாங்க காசுக்கு வேணும்னாலும் வாங்கிட்டு வரலாம் இல்லேனால் நம்ம அட்ரெஸை கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து நாங்கள் படிச்சுட்டு மறுபடியும் அந்த புக்கை புத்தகத்தை அங்கேயே கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுப்பா